எனக்கு வந்து பொருள் வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சி அது என்னென்னு பார்த்தா ட்ரெஸ் எடுக்கிறது இந்தமாதிரி திங்க்ஸெல்லாம் வாங்குறது ஓன் காசில் நான் சுயமாக சம்பாரித்து அதில் வாங்கி அந்த பொருள் வாங்குறது ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி வீட்டுக்கு இப்போ அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதுனா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போகிறது ஸ்வீட் வாங்கிட்டு போகிறது ஸ்வீட் காரம் பட்டாசு இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கறது அது வந்து என்னோடய சுயமாக சம்பாரித்த காசில் வாங்கிட்டு போகிறனால அது ரொம்ப சந்தோஷம் ஊருக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப சந்தோஷம் அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு அப்புறம் அதே மாதிரி தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னால் எல்லாரும் உட்காந்து வந்து ஒட்டுக்காக சாப்பிட்டு ஜாலியாக பழைய நெ இது எல்லாம் அவங்க காலத்தில் நடந்ததை எல்லாம் சொல்லுவாங்கள் அதையெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வருவோம் அந்த மாதிரி